ஸோ இப்போ நான் வந்து டிவி பார்ப்பேன் டிவி பார்ப்பேன்னா அப்போ எல்லா சேனலை விட அதிகமாக விரும்பி பார்க்குறது நியூஸ் சேனல் வந்து பார்ப்பேன் அது கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி எப்போயாவது நியூஸ் போயிட்டு இருக்கும் அந்த நியூஸ் வந்து என்னென்ன வருகுது என்னென்ன போகுதுனு சொல்லி அது பார்த்துட்ருப்பேன் அது பார்த்துட்டு நான் மட்டும் இல்லை சேனலில் வந்து செய்தியில் வந்து இதெல்லாம் வந்துச்சு இப்படி இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படினு சொல்லிட்டு பார்ப்பேன் அந்த பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ அது மாதிரி அந்த செய்தி உள்ள வரையும் பார்ப்பேன் அப்புறம் அதில் வந்து மற்ற நிகழ்ச்சியும் பார்ப்பேன் மற்ற நிகழ்ச்சி என்னா சேனல் பார்ப்பேன்னா அனிமல்ஸ் பார்ப்பேன் அனிமல்ஸ் வந்து இந்த விலங்குகள் ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கை பிடிக்கிறது ஒன்றுக்கு ஒன்று விளையாடும் ஒன்றொன்னு என்ன பண்ணும் ஒன்று பிடிச்சி ஒன்று சாப்பிடும் பெரிய விலங்கு வந்து சின்ன விலங்கை சாப்பிடும் அந்த மாதிரி நிகழ்ச்சிலான் நான் பார்ப்பேன் அனிமல்ஸ்சும் பார்ப்பேன் செய்தியும் பார்ப்பேன் ஸோ வந்து இது சீரியல் வந்து பெரும்பாலும் அது வந்துட்டு நான் பார்க்குறது இல்லை அது வந்து பசங்க குழந்தைங்க அவங்க பார்ப்பாங்க அதுக்கு நான் இதனால வந்து இது பார்ப்பேன் செய்தி வந்து அதிகமாக பார்ப்பேன் இன்னிக்கி கூட காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் அது ரொம்பவுமே தாங்கிக்க முடியாத அளவுக்கு நிகழ்ச்சி அது அதோட நான் பழையபடிக்கு வந்துட்டேன் அப்படி நிகழ்ச்சி எல்லாம் கூட இருக்குது செய்திகள்லாம் கூட இருக்குது அதனால் அந்த செய்தி வந்து அதிகமாக பார்ப்பேன்